சில நாம் பேசுகிற சொற்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மேட்சாகும் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழும் மலையாளமும் கிட்டத்தட்ட சேம் தான் அதை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி பேசுவாங்க கொஞ்சம் இங்கே வேறு மாதிரி இருக்கும் அங்கே வேறு மாதிரி இருக்கும் அதேமாதிரி கொஞ்சோண்டு ஸ்லாங் தான் மாறும் அவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸெல்லாம் எதுவும் இருக்காது ஸோ எல்லா மொழியும் குறிப்பிட்ட நாடு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கிட்டக்கிட்ட எல்லாமே தமிழ்லருந்து பிரிஞ்சு போனதுதான் எங்கே பார்த்தாலும் தமிழில் தான் பேருங்க இருக்கும் அந்தமாதிரி இருக்கும்